திருச்சி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டு போனாலும் ரோட்டை பிளாக் பண்ணி ரோட்டை சரி பண்ணுறேன் அதாவது க ரோடு அந்த இது பார்த்தின்னா திருப்பி போடுறேன் அது பண்ணுறேன் அது மாதிரி போ போக்குவரத்துன்னால் நிறை நிறையா பிரச்சனை வந்திருக்கு அது வந்து சரி வேலைக்கு போகிறவங்க வந்து ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒருசில இடஞ்சலான பகுதியில் வந்து ஆக்சிடன்ட் நிறையா நடந்திருக்கு அது வந்து ஏன்னா நிறைய கூல்ல இடன்னால இடமே பத்தலை அந்தளவுக்கு ரோடு வந்து சின்னதாக இருக்குமா அதனால் ரோடு சின்னதாக இருக்கதனால ந நடக்குறதுக்கும் இடம் பத்தலை வண்டி போகிறதுக்கும் இடம் பத்தலை அதனால் இந்தமாதிரி இடம் போக்குவரத்துதான் பெரிய இதுன்னே நான் வந்து சொல்லுவேன் எதிர்கொள்ள பிரச்சனைகள்னு சொல்லுவேன்